ஆ சொல்லுங்கள் மேம் கால் பண்ணியிருந்திங்களா எனக்கு ஆ சொல்லுங்கள் மேம் இல்லை நான் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ம் ம் இல்லை அப்படி இல்லை நான் வந்து இப்போ உடம்பு முடியல அதனால் வீட்டில் இருக்கேன் இல்லைல்ல நான் க்ளீன் பண்ணிக் கொடுக்குறேன் அதை நான் சரி பண்ணிக் கொடுத்துட்றேன் அதுதான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ நானும் இந்த மாதம் நிறைய லீவ் போட்டுட்டேன் என்ன பண்ணுறது தெரியலை நான் வந்துடுறேன்

ஆ அதெல்லாம் நான் பண்ணிக் கொடுத்துட்றேன் நான் எல்லாம் இது பண்ணிக் குடுத்து எனக்கு வந்து ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாள் மட்டும் வந்துட்டு நான் எல்லாம் பண்ணிக் கொடுத்துட்றேன் இப்போ இல்லைன்னா அர்ஜெண்ட்டாக வேணுமா அப்படிங்களா நான் கடைசியாக வரும்போது எல்லாத்தை கடைசியாக வரும்போது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்தேன் கடைசியாக வரும்போது அப்படிங்களா ஆ சரிங்க நான் பண்ணிக் கொடுத்துட்றேன் வேறு அப்படிங்களா சரிங்க நான் பண்ணி சரி பண்ணி கொடுக்குறேன் நான் நான் ஆல்ரெடி ஒன் வீக் எடுத்துவிட்டேன் ஒரு வாரம் எடுத்துவிட்டேன் லீவ்வு இப்போ இன்னும் ரெண்டு நாள் லீவ்வு தேவைப்படுது ஆமாம் அதுதான் என்ன பண்ணுறதுன்னு சரி நான் என்னால் நான் முடிஞ்சா நடுவில் நடுவில் வந்து கூட நான் உங்களுக்கு பண்ணிக் கொடுக்குறேன் சரி ஆ எனக்கு உடம்பு வேறு முடியலையா நிறைய பிரச்சனை ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டல் வேறு போகணும் அர்ஜெண்ட்டாக அதனால் தான் எனக்கு இப்போ இந்த மாதம் ரொம்ப இதாகிடுச்சி ஆ ஆ வேறு என்னென்ன வேலை இருக்குதுன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கங்க அவங்கக்கிட்ட வேறு எதுனா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச ஆ என்னால் முடிஞ்ச வரையும் நான் சரி சரி அதுதான் நான் முடிஞ்சளவுக்கு நான் வர பார்க்குறேன் நீங்கள் கொஞ்சம்

சரி சரி நான் முடிஞ்சளவுக்கு வர பார்க்குறேன் அங்கே வேறு எதனா இருக்குதுங்களா எதுனா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஹெச்ஆர் கிட்டே அவருக்கிட்டே கொஞ்சம் சொல்லுங்கள் ஆ நான் ஆ நான் முடிஞ்சளவுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துட்டு நான் முடிஞ்சளவுக்கு வர பார்க்குறேன் ஆ நான் அதெல்லாம் அதுக்கப்புறம் லீவுலாம் போட மாட்டேன் இது ஒரேடியாக நான் முடிச்சுட்டு வந்துடுவேன் இல்லைன்னா நடுவில் மறுபடியும் நான் ஆ அதுதான் சரி என்ன இது பண்ணேன்னு நீங்கள் அவருக்கிட்டே கொஞ்சம் பேசுங்கள் பேசிவிட்டு எனக்கு மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் எந்தெந்த க்ளாத்து எல்லாம் வேணும் டேபிளெல்லாம் துடைக்கணுன்னா அது எல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்றேன் சரியா ஆ ஆ அதுதான் நான் அதை எல்லாம் பண்ணி கொடுத்துர்றேன் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி சரிங்க நான் வந்துடுறேன் சரிங்களா ஆ ஆ சரிங்க ஓகே ஆ ஓகேங்க ஆ சரிங்க ஆ